எங்கள் வாழ்வில் சுப நிகழ்வு எப்படின்னா ஒரு திருமணம் கல்யாணம் பண்ணாங்கன்னா எல்லாரையும் வந்து பத்திரிக்கை அடிக்க வந்து எல்லாரும் சொந்த உறவினர்களதான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்கவுங்க பேர் எழுதி அவங்களுக்கு வந்து பார்ட்டி வைப்பாங்க பார்ட்டி வைப்பாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து காசு கொடுப்பாங்க பத்திரிக்கை அடிக்கும் போது அப்புறம் பத்திரிக்கை அடித்து மண்டபல்லாம் புக் பண்ணுவாங்க மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் மாப்பிளை வீட்டு பொண்ணு வீட்டை தட்டு வ தட்டில் வாழைப்பழம் பூ துணி ட்ரெஸ் புதுசாக எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு மாற்றி பெண் வீட்டுக்காரங்கள் மாப்பிள வீட்டுக்கும் மாப்பிள வீட்டுக்காரங்க பெண் வீட்டார்களும் வந்து தட்டு மாற்றிக் கொடுப்பாங்க அது வந்து ஒரு நல்லாருக்கும் கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் ஒரு நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா தானியங்கள்லாம் வாங்கி நெல் துவரை உளுந்து பயிறு கம்பு கேழ்வரகு இந்த தானியங்கள்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்து மக் சொந்த பங்காளிங்க சொல்லுவாங்க பங்காளிங்கள்லாம் கூப்பிட்டு தட்டில் வந்து போட சொல்லுவாங்க போட்டு அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தண்ணி தெளித்து வைக்க சொல்லுவாங்க தண்ணி தெளித்து வச்சால் அது வந்து வளரும் ஏன் வைக்க சொல்றாங்கன்னா எல்லாரும் ஏன் எல்லாரையும் பயிர்கள் போட சொல்றாங்கன்னா யாருடைய கை உறவு ஒருத்தங்களுடைய கையை பா பார்க்கலினாலும் மற்றவங்க செடி கை நல்லாருந்து வளர்றது போல் அதை போல புது மா புதுசாக வாழ்கின்ற திருமண தம்பதிகள் வந்து அது போல் வாழ்வாங்கன்னு சொன்னதால் அது நல்லாருக்கும் அந்த கல்யாணம் திருமணம் வந்து நல்லாருக்கும் அந்த சுபநிகழ்ச்சியும் நல்லாருக்கும் அதைப்போலவே வேறே என்னான்னு சொல்றதுன்னால் சுபநிகழ்ச்சின்னால் படையல் போடுவாங்க கோவிலில் படையல் போடுவாங்க ஆடு ஆடு கோழி பன்றி பன்றி மேக்சிமம் போட மாட்டாங்க கோழி ஆடு முட்டை இது மூணும் வச்சு படையல் போடுவாங்க அது நல்லாருக்கும்